நான் இருக்கிற ஏரியா வந்து கிராமம் தான் அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல்லில் எல்லாமே சூப்பராக பார்ப்பாங்க ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய மிஷின் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் சின்ன சின்ன அடிக்கெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க பெரிய பெரிய அடின்னால் இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி இதுவெல்லாம் பார்த்தா வேற ஏரியாக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் ஜிஹச் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் மத்த படி இந்த தீக்காயம் ஆக்ஸிடெண்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரின்னா எங்கள் ஊரரில் வெச்சு பார்ப்பாங்க எங்கள் ஊரில் வந்து நிறைய ஸ்பெஸிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது நல்லா நர்ஸும் இருக்காங்கள் இரண்டு டாக்ட்ரு சூப்பர் டாக்டர் இருக்காங்கள் ஹாஸ்பி இது ஹாஸ்பிட்டலில் என்னென்ன வசதி எல்லாம் இருக்கணுமோ அந்த வசதி எல்லாமே இருக்கு ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்கும் கேன்டீன் நீட்டாக இருக்கும் கேன்டீனில் விற்கிற பொருள் எல்லாமே டேட் எக்ஸ்பைரி ஆனது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஆம்புலேன்ஸ் இருக்குது பெட் எல்லாமே நீட்டாக இருக்கும் ரூம் எல்லாமே நீட்டாக இருக்கும் எதுவுமே எந்த குறையும் இல்லாத மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க அதமாரி பார்க்குறவுங்க வந்து பேஷண்ட்டு கிட்ட அது எப்படி பேசுணுமோ அந்த இதுவுல பேசுவாங்கள் அவங்க எப்படி பு எப்படி பேசுனால் எப்படி புரியும் அப்படின்ற இதுவில் வந்து நர்ஸும் வந்து பேஷண்ட்கிட்ட பேசுவாங்கள் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஹாஸ்பிட்டலில்